தேர்தலில் வாக்களிக்க அருகில் அருகாமையிலுள்ள பூத்துக்கு செல் செல்வே செல்வோம் அங்கே நிறைய சிரமங்கள் உண்டு நீண்ட க்யூ வரிசை வயதானவர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க கொரோனா டைமில் ரொம்ப இடைவெளியே இல்லாமல் நெருக்கம் நெருக்கமாக கும்பல் கும்பலாக வ வா வந்து மாஸ்க் இல்லாமல் சானிடைசர் இல்லாமல் சமூக இடைவெளியும் இல்லை எல்லாமும் அப்படியே இதுவாக கும்பலாக இருக்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது கீழே அதிகமான குப்பைக்கூலம் பராமரிப்பு இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் இருக்குது வெயில் கொடுமை வயதானவர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க தேர்தலின் போது ரொ அதிக சிரமத்தை நாங்கள் சந்திக்கிறதா இருக்குது